எங்கள் பகுதியில் வந்து கிருஷ்ணகிரியினுடைய எம்எல்ஏ அசோக் குமார் அவர்கள் எம்பி வந்துட்டு செல்லக்குமார் அவர்கள் மற்றும் பஞ்சாயத்து தலைவர் எங்களுடைய பஞ்சாயத்து தலைவர் கன்னியம்மாள் ராமமூர்த்தி அவர்கள் இவர்கள் வந்துட்டு நம்மளுடைய குறைகளை வந்து கேட்பார்கள் நாங்கள் வந்துட்டு எங்களுடைய குறைகளை அவர்களிடம் சொல்லுவோம் அவங்களால் முடிந்த அளவுக்கு எங்கள் குறைகளை செய் எங்களுக்கு தீர்த்து வைத்திருக்கிறார்கள் எம்எல்ஏ ஃபண்டிலிருந்து எங்கள் கிராமத்திற்கு டாய்லெட் பொது கழிவறை கட்டிக் கொடுத்து இருக்கிறார்கள் மற்றும் ஓஹச்டி நீர்த்தேக்க தொட்டி ஒன்று அமைத்து கொடுத்திருக்கிறார் எம்எல்ஏ ஃபண்டிலிருந்து எம்பி ஃபண்டிலிருந்து சில ஒர்க்கு எங்களுக்கு கொடுத்து இருக்கிறார்கள் மற்றும் தலைவர் அவர்கள் எங்களுடைய பஞ்சாயத்தில் நடக்கக் கூடிய அவாஸ் யோஜனா மோடி வீடு திட்டத்தெல்லாம் வந்துட்டு அவர் வந்து எந்த வித எதிர்ப்பார்ப்பும் இல்லாமல் வருகிற அமௌண்ட் அப்படியே மக்களுக்காக கொடுத்து உதவுகிறார் இதில் வந்துட்டு எந்த வித தவறும் நடப்பதற்கு எந்த வித இதுவும் இல்லை